ஹலோ வணக்கம்மா ம் ஆ சொல்லுங்கள் ஆ ம்

ம் ம் ம் ஆ ஆ ஓகே

ம் எவ்வளோ ஃபீஸ்ம்மா ம் ஆ நாங்கள் மூணு பசங்களை அனுப்புகிறமா ஏதாவது கம்மி பண்ணி இது பண்ணுங்கள்

கூட்டின்னு போய் கூட்டின்னு வரணுங்களா அப்படின்னா டெய்லியும் கூட்டின்னு போய்ட்டு கூட்டின்னு வர முடியாதுங்களே

ம் ம் ரெண்டு நாளைக்கு மட்டும் கூப்ட்டுன்னு வந்து கூ கூப்ட்டுன்னு போய் விட்டுட்றோங்க அப்புறமா அவங்களே வந்துடும் நீங்களே அப்பறம் ம் சரிங்க வீட்டில் கேட்டு நான் சொல்கிறேங்கம்மா ம் ம் ம் கொஞ்சம் ஃபீஸ் மட்டும் கம்மி பண்ணுங்கள் ம் ம் ஓகே சரிங்க சேர்த்து விட்றேங்க ம் சரிங்க